ஏ ஏஃப் எங்களுக்கு ஃபாதர் வந்து ஒரு புக்கு கொடுத்துருக்குறாரு அது வந்து நல்லா இயேசு பற்றி நல்லா கருத்தெல்லாம் போட்டுருந்துச்சு நல்ல பிடிச்சிருந்துச்சி எனக்கு எல்லா இயேசு எந்த இடத்துல பிறந்தாரு எந்த இடத்துல இதுவானார் இப்போது எப்படி இருக்கிறாரு மக்களுக்காக எப்படி பாடுபடுறாரு எப்படி உயிரை விடுறாரு அது எதனால் அப்படின்றது எல்லா கருத்துக்களும் எங்களுக்குத் தெரிஞ்சிச்சு அந்த புக்கு அதனால் எங்களுக்கு த அந்த புக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு அதை இன்னும் அந்த புக்கு பற்றி படிக்கணும் அந்த புக்கு எங்களுக்கு கிடைக்கணும் இன்னும் ஒரு இன்னோருவாட்டி கிடைச்சா நல்லா படிக்கணும் க இயேசுப்பா பற்றி நாங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் சின்னதுலேயே இது பண்ணி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரிஞ்சுக்கும்